ஹலோ பெயிண்ட்டு காண்ட்ரக்டர் தானே நாங்கள் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் பெரிய வீடுதான் மாடி வீடு ம ரெண்டு மாடி வீடு நாலு பெட் ரூம் இருக் ஆ ரெண்டு ம் நாலு ரூம் இருக்குது ரெண்டு பெட் ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹாலு ஆ வெளியிலேயும் அடிக்கணும் வெளிப்புறத்துலேயும் அடிக்கணும் உள்ளுக்கையும் அடிக்கணும் ஏன்னால் வீட்டில் விசேஷம் வெச்சுருக்கதுனால இது எங்கள் வீட்டில் மேலே ஆறு ஜன்னலிருக்கு கீழே வந்து ஒரு நாலு ஜன் ஆ கதவு வந்து ஒரு நாலஞ்சு தலை வாசலிருக்கு மேலே மூணும் கீழே ரெண்டு தலை வாசலிருக்கு ஆ நல்லா குவாலிட்டியானதாக இருக்கணும் நல்ல க கலராக ஆ வார்னிஷ் போட்டு அடிச்சுருங்க ஆ வார்னிஷ் போட்டு அடிச்சுருங்க ஆ எத்தனை நாளைக்குள்ளே முடியும் முடியும் முடித்து தருவீங்க இந்த வேலையை ஓகே ஓகே உங்கள் கிட்டே எத்தனை கூலி ஆட்கள் கூட்டு வருவீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஓகே ஓகே ஆ சரிங்க சரிங்க அப்போன்னா காலையில் சரிங்க ஓகே ஓகே ஆ ஆ சரிங்க சரிங்கம்மா சரி வந்துடுறீங்களா ஆ பார்த்துக்கங்க ஆ ஆ கதவு ஜன்னல் பலகை இந்த பீரோ பீரோவுக்கு தக்கின கலரு ஆமாம் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்கான கலராக கொண்டுகிட்டு வாங்க ஆ ஆ ஆ சரிங்கம்மா